ஹலோ வணக்கம் சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுறேன் லோகநாதன் என் பேர் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பேக்அப் ஜென்ரேட்டரு போடணுன்னு ஆசைப்படுறேன் சார் இல்லை சார் அது சோலார்ல இல்லை டீசல்ல தான் சார் போடணும் இல்லை வீட்டில குழந்த பிறந்துருக்கு அதுக்கு வந்து வெயில் வேற அதிகமாக அடிக்குது இல்லையா அது ஏசிலாம் போடணும் அதனால் திடீர்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சினால் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டரு தேவைப்படுது ஆமாம் சாரு டீசல் ஜென்ரேட்டர் தான் சார் ஓ அப்படிங்களா சார் இப்போ சோலார்ல போடணுன்னா எப்படி சார் அது சோலார்ல போட முடியுமா அது பே பேக்அப் ஜென்ரேட்டரு ஆ அப்படிங்களா சார் இப்போ வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுத்துக்கிட்டு மீதி உங்களுக்கு சேல் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா சார் ஓ அப்படிங்களா சார் ஓகே சார் இல்லை சார் இப்போதைக்கி வந்து டீசல்ல தான் போடுற மாதிரி ப்ளானு ஆனால் அதுக்கு ஏதாச்சு சார்ஜிக்கு பே பண்ணுமா ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுமா சார் ஓஹோ அப்படிங்களா சரிங்க சார் ஓகே சார் சார் இப்போ நான் டீசல் ஜென்ரேட்டரே போடுறேன் சார் போட்டு வேற ஏதாது கனெக்ஷன் ஏதாது மாற்றிக் கொடுக்கணுமா அதுக்கு நான் ஏதாச்சு அப்ளே பண்ணணுமா இபில அப்படிங்களா சரிங்க சார் இல்லை சார் அந்த மாதிரி மாற்றி போடணுன்னா எவ்வளோ பே பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க தான் சார் கால் பண்ணேன் அப்படிங்களா நேர்ல வரணுங்களா சரிங்க சார் நான் வரும்போது என்னென்ன எடுத்துட்டு வரணும் சார் ஓ ஜென்ரேட்டர் பற்றின டீட்டெயில் வேணுமா உங்களுக்கு சார் டே ஜென்ரேட்டரு வந்து ஏழு கிலோ வாட்ஸ் சார் அது ஆமாம் சார் ஆமாம் சார் சின்ன ஜென்ரேட்டரு தான் ஒரு பேசிக் ஜென்ரேட்டரு அது அப்படிங்களா சரிங்க சார் ஓகே சார் நான் ஜென்ரேட்டரை பற்றின டீட்டெயிலையும் என்னோடய கன்ஸ்யூமரு நம்பர் பற்றின டீட்டெயிலும் எடுத்துட்டு வரேன் நான் நேர்ல வந்து பேசிக்குறேன் சார்